எஸ்கேஎல் ட்ராவல்ஸ்ஸு பாஸ்கரன் பேசுறிங்களா சார் நாங்கள் ஒரு ஃபேம்லியோடு என் ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து ஊட்டி டூர் போகணும் இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மூணு டேட்டில் வந்து ஒரு மூணு நாள் எங்களுக்கு வண்டி வேணும் அந்த டேட்டில் நீங்கள் எங்களுக்கு வண்டி தர முடியுங்களா இல்லைன்னாக்கா எனக்கு அந்த டேட்டில் வேறு யாராவது புக் பண்ணிட்டிருந்தாங்களான்னா வேறு வண்டியாவது ஏதாவது அர எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தந்துடுங்க அதுக்கு வாடகை எவ்வளோன்னு சொல்லிட்டு பணம் எல்லாம் சொல்லிவிடுங்க அதுக்கு வாடகை எவ்வளோன்னு சொல்லிட்டு பணம் சொல்லிட்டிங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வேணால் பேசிக்கலாம் ட்ரைவர் படி வாடகை எல்லாம் சேர்த்தி டூலு டோலு எல்லாமே சேர்த்தி எங்களுக்கு வாடகை எவ்வளோன்னு சொல்லிட்டு அமௌண்ட் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசி முடிச்சுக்கலாம்